ஹலோ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சொல்லுங்கள்

நீங்கள் அதெல்லாம் சேஃப்ட்டியாக வச்சுக்கிறதில்லையா

இப்போ பர்ஸ்ஸு கா இது இப்போ எந்த இடத்துல இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள் சரி ஓகே நீங்கள் போலீஸ் டேஷன் வாங்க இருங்க பார்க்குறேன் இருங்க நீ கான்ஸ்டபிள் அனுப்பிவிட்றேன் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கரெக்டாக சொல்லுங்கள்

ஆ ரெண்டு பசங்க இருக்காங்களா ரெண்டு பேர் இருக்காங்களா எப்படி இருக்காங்க

அவுங்க தான் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி கன்ஃபார்மாக உங்களுக்கு எப்படி தெரியும் அவுங்க தான் எடுத்தாங்கன்னு நின்றுக்கிட்ருக்காங்க சரி இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இவ்வளோ நேரமாக நிற்பாங்க அவுங்க தான் எடுத்தாங்கன்னு நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லுறிங்களே

சரி சரி தோ இதோ வரேன் இருங்க தோ சேகர்ன்னு ஒரு பிசி பிசியும் அனுப்பிவிட சொல்லுறேன் அனுப்பிவிட்றேன் இதோ வருவாப்பில இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் அங்கே வரு சரி ஓகே நான் வர சொல்லுறேன் வர சொல்லுறேன் இதோ வருவாப்